ஹலோ முருகன் காய்கறி கடையா கொஞ்சம் காய்கறிகள்லாம் வேணுங்க

ம் எங்கள் உங்கள் வீட்டில் விசேஷம் வச்சிருக்கோம் கொஞ்சம் பார்த்து ஆ பார்த்து கொஞ்சம் வெலை ஒரு மாதிரியா சொன்னீங்கன்னால் எல்லாம் அது அதில் ஒரு பத்து பத்து கிலோ வாங்கற மாதிரி இருக்கும்

ம் ஆ ஆ ஆ சொல்லுங்கள் இதுக்கு

காய்கறியெலாம் நல்லா ப்ரெஷ்ஷாக இருக்குமில்ல

ஒரு வெலை தான் ஓவராக சொல்கிறீங்க பார்த்து ரேட்டு எங்கள் வீட்டில் கொண்டாந்து கொடுப்பீங்களா இல்லை பில் ப சோ ஃபோன் நம்பர் கொடுத்தாலும்

ஆ அப்ப நீங்கள் தான் வெலைய கொஞ்சம் மாதிரியா பார்த்து சொன்னீங்க பாத் சொன்னால் போதும் ஆ ஒரு தக்காளி ஒரு பத்து கிலோ போடுங்கள் வெங்காயத்தில் ஒரு பத்து கிலோ போடுங்கள் ஆ எல்லாம் விசேஷத்துக்காக வாங்கறது பார்த்து கொஞ்சம் போடுங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட கூட வாங்கறோம் பீன்ஸுல ஒரு அஞ்சு கிலோ போடுங்கள்

ஆ எல்லா வெலையே எல்லாமே அதிகம் தானே ஆ ஆ ஆ ஒ ஆ சரிங்க இந்த பே பே பீட்ரூட்டு கே இந்த கேரட்டில் ஒரு அஞ்சு கிலோ போடுங்கள் ஆ ஆ முள்ளங்கியில் ஒரு பத்து கிலோ போடுங்கள்

கத்திரிக்காவில் ஒரு இருபது கிலோ போடுங்கள் ஆ எல்லாம் போட்டு பார்த்துப் போட்டு எங்கள் அட்ரஸுக்கு அனுப்பிட்டிங்கன்னால் நல்லா இருக்கும் சரி நாளைக்கு அனுப்பிவிடுங்க ஆ சரி சரி சரிங்க